ஹலோ ஆ ஆட் ஆ ஆட்டோ டிரைவர் தானங்க சதீஸ் தானே ஆ இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் ப்ரோ இங்கே வந்துவிட்டு ஆமாம் நான் இப்போ பஸ் ஸ்டாண்ட்டில தான் இருக்கேன் மதுரை பஸ் ஸ்டாண்ட்டில தான் இருக்கேன்

நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் தான் வந்துருக்குறோம் இங்கே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு ஆமாம் கோவிலுக்கு போய்விட்டு அங்கேருந்து வந்துட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகறமாரி இருக்கும்

ஒரு ஏன்னா ரெண்டு இடத்துக்கு போகறமாரி இருக்கும் ஒரு ஹாஃப் அண்ட் ஹார் ஆகும் ப்ரோ எப்படியும் ம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ அமௌண்ட் வரும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அது

ம் ம் ஓகே ப்ரோ கொஞ்ச அதிகமாக சொல்றமாரி இருக்குது

சரி ப்ரோ ஒன்றும் பிரச்சன இல்லை ம் ம் சரி இல்லை கோயிலேருந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர்க்குள்ளே தான் வரும் ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர்க்குள்ளே தான் இருக்கும் ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ பத்திரிக்கை வைக்க ம் பத்திரிக்கை வைக்கப் போகறோம் அதான் அதனால தான் அங்கேருந்து அப்படியே கோயிலேருந்துட்டு முத அங்கே முடிச்சிவிட்டு அதுக்கப்பறம் அங்கே போகறமாரி ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு போய்விட்டு அதுக்கப்பறம் அங்கேருந்து அவங்களோட வீட்டுக்கு போகறமாரி

வெய்ட்டிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ம் ம் ஓகே ப்ரோ

ம் சரி ப்ரோ செரி ப்ரோ இப்போ ம் சரி அதான் ஃப்ரெண்ட் தான் நம்பர் கொடுத்தாப்புல சரி வந்து எப்படியும் ஒரு அவர் பேர் ராஜேஷ்ஷு ஒரு கா மண்நேரத்துக்குள்ளே வரமுடியுமா ப்ரோ பார்த்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இல்லை சவாரி எதனா இருக்குதா

ஆமாம் ப்ரோ சவாரி இருந்தால் கூட முடிச்சிவிட்டு கூட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்துவிட்டு இருக்குறேன் ஆன் தி வேலை வந்துவிட்டு இவர் வந்து நம்பர் கொடுத்தாப்ல நீங்கள் வந்து பிக்கப் பண்ண முடியுன்னா வாங்க இல்லைன்னா வெயிட் பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு கால் மண்நேரத்தில் பஸ்ஸ்டாண்ட் ரீச் ஆயிடுவேன் வந்துவிட்டு தான் இருக்கேன் பஸ்ஸில் தான் வந்துட்டுருக்கேன் ஆமாம் ப்ரோ

ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சரி ப்ரோ வந்துருங்க வந்துவிட்டு அதுக்கப்பறம் நீங்கள் அங்கே போய்விட்டு என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் நீங்கள் சொன்னமாதிரியே ரேட் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம் ப்ரோ முடிச்சிவிட்டு ம் ம் ம் சரி ப்ரோ நீங்கள் கணக்கு பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ ம் ப்ரோ இது போகறவழியில எதனா ரோடு கீடு உடச்சி போட்டு அந்த மாதிரினா இருக்கிற எதனா இருக்குதா இல்லை இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லல ஸ்முத் தான் ஏன்னா கூட வரவங்க ஆ ஓகே ப்ரோ ஏன்னா அம்மா கூட வரவங்க கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாது அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற இதுவாக பார்த்து அப்படியே என்னன்ற போல் பார்த்து போ பார்த்து போங்க ப்ரோ ஏன்னா அந்தமாதிரி இருந்தால் செட்டாகாது ம் ம் சரி ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சரி ப்ரோ வாங்க பார்த்து வாங்க நான் வந்து ஓகே ப்ரோ ஆ ஓகே ப்ரோ வச்சிடுறேன் ப்ரோ நான்